இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா முன்னலாம் வந்து எதாவது ஒரு பிரச்சனன்னா எங்களுக்குள்ளே வந்து அந்த பிரச்சனைகளை வந்து அதை தீர்த்துப்போம் அதனால் அந்த பிரச்சனை வந்து ரொம்ப வளர்த்துக்குட்டு போகாது சீக்கிரமாக முடிஞ்சிவிடும் உதாரணத்துக்கு வந்து எதாவது ஒரு தேவைகள் இல்லைனா அந்த ஊர் பஞ்சாயத்து அந்தமாதிரி நாங்க சொல்லி அந்த பிரச்சனைக்கு வந்து உடனுக்குடனே அதற்கான தீர்வு எல்லாமே கிடச்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா எதாகருந்தாலும் அந்த வர்ட் கவுன்சிலர் அவங்ககிட்டலாம் போய் ஃபர்ஸ்ட்டு சொல்றதாகருக்கு அவங்க மேல் இடத்துல சொல்லுறது அதற்கப்பறம் அது வந்து எடுத்துகிட்டு போயிவிட்டு அந்த ப்ராஸஸ் வந்து நடக்கறதுக்கே குறஞ்சது ஒரு மாதம் ரெண்டு மாதம் இழுத்துகிட்டு போயிவிட்டு எங்களுடைய எங்களுக்கு சொல்லுயுஷன் கண்டுபிடிக்கறதுக்கே வந்து ரொம்ப லேட்டாகுது இதனால் வந்து நாங்கள் நிறையா கஷ்டங்களை வந்து அனுபவிக்கரதாகருக்குது யா இதற்கான இ இதைமாதிரியான சட்ட சிக்கல் தான் நாங்கள் அதிகமாக ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குன்னா ஒரு தெருவு லைட் ஏரியல அப்படினா கூடும் அதை வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து காம்ப்லைன்ட் பண்ணான அது வந்து எங்களுக்கு அதற்கான சொலுஷன் கிடைக்கறதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு மேலே வந்து ஆகுது இதுவே முன்னாடிலாம் இருந்தோன்னா அதற்கேத்த தீர்வை வந்து எங்களுக்குளையே நாங்கள் சப்போஸ் ஸ்ட்ரீட் லைட் ஏரியவில அப்படினா கூடம் எங்களுக்குளேயே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌன்ட் கலெக்ட் பண்ணி போட்டு நாங்களே அதற்கான தீர்வை வந்து கண்டுபிடிச்சிடுவோம் இப்போ வந்து ஒ சட்டரீதியாக எடுத்துகிட்டு போகறதால நேரங்களும் அதிகமாக செலவிடப்படுது